எங்களோட குடும்பம் எங்களோட குடும்பம் வந்துட்டு ஒரு விவசாய குடும்பம் தான் பாட்டி தாத்தா அம்மா அப்பா எல்லோரும் வந்து விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எங்கள் பாட்டிலாம் சொல்வாங்க நாங்கள் வந்து மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி போய் தோட்டத்தில் போய் வேலை செய்யணும் களை கொத்தணும் அப்புறம் வந்து நிறைய செடிக்கு தண்ணி பாய்ச்சணும் நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இருந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்து எங்களோட தோட்டத்துக்கு வந்து தண்ணி இறைப்போம் இதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க நான் நிறைய கேட்டுருக்கேன் எனக்கு வந்துட்டு இது தோட்டத்தை பற்றி அவ்வளவா தெரியாது அம்மாவும் அம்மா மாமா எல்லாம் வந்து காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமாக காட்டில் போய் வேலை செய்வாங்களாம் தோட்டத்தில் வேலை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் தான் பள்ளிக்கு போவாங்களாம் இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு தோட்டக்கலையில் வந்து ரொம்ப ரொம்ப விருப்பம் இருக்கிறதுனால இதலாம் அவங்களே தன் முயற்சில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய நெற்பயிர்கள் இதெல்லாம் அறுக்க வந்து கூலிக்கு கூட போவாங்க கூலினா வந்து நம்ம காசு வாங்கிட்டு வந்து தோட்டத்துக்கு போகிறது அதுக்கெல்லாம் நெற்பயிர் அறுக்கிறதுக்கு செடி நடுறதுக்கு பூக்கள் பறிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாம் போவாங்க இது எல்லாத்திலேயுமே வந்து பாட்டிலாம் நிறைய சொல்லி கேள்விபட்டிருக்கேன் நான் அம்மாவுக்கு எல்லாம் ரொம்ப விருப்பம் அது தான் பண்ணிட்டுருந்தாங்க நிறையா ஆண்டு காலம் இப்போ தான் வந்து கொஞ்சம் காலம் மாற்றத்தினால எதுவும் பண்ண முடியுறது இல்லை இவுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப விவசாயத்து மேலே நிறைய பற்று இருக்கும் நிறைய வேலைகள் செஞ்சு நிறைய அனுபவம் இருக்குது இவங்களுக்கு பூங்காடெல்லாம் கொத்துறதுக்கு போவாங்க பூங்காடெல்லாம் கொத்திட்டு சாயங்காலம் தான் முடியும் வேலை கூலி கம்மியாக இருந்தாலும் அவங்களோட மனசார இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க ஏன்னா தோட்டக்கலையில் அவ்வளோ விருப்பமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன தான் வந்துட்டு உக்காந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அவங்கெல்லாம் வந்து தோட்டக்கலையில் முழு நாளும் வந்து குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா வேலை செய்வாங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட மனசுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும் எங்கள் பாட்டி எல்லாம் சொல்வாங்க நாங்கள் வந்து இரநூறு குடம் தண்ணி ஊற்றுவோம் பிடிச்சிட்டு வந்து ஊற்றுவோம் எங்களோட மங்காய் செடிக்கு நாங்கள் மங்காய் செடிலாம் வந்து வளர்த்திருக்கோம் நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய சொல்வாங்க